எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட்டு தான் என்னா ஏன் பிடிக்குன்னா அது வந்து பால் பொறுக்கறது பால் அடிக்கிறது இது மாதிரிலாம் பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சி போயிடுச்சு நானும் விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நானும் போய் விளையாண்டேன் அந்த விளையாட்டு எனக்கும் பிடிச்சிருச்சி நான் பால் அடிக்கிறப்போ வர சந்தோஷம் வேறே எதுலியும் வர்றதில்லை அதனால தான் அதை விரும்புகிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுங்க அதையெல்லாம் நல்லா பார்ட்டிஸ்பேட் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டு தான் அதில் அடிக்கிற பால் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் சிக்ஸ் எல்லாம் அடிக்கலாம் அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது அதோட பேட்டு பால் எல்லாம் வாங்கி வெச்சிருக்கேன் நானும் விளையாடுவேன் அப்பப்பா எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டு தான் அது ஏன் பிடிக்குன்லாம் தெரியாது ஆனால் அது தான் ரொம்ப பிடிக்கும் பால் அடிக்கிறது பால் எடுத்துட்டு வரது பௌலிங் போடுகிறது எல்லாம் பிடிக்கும் அதனால் தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் உங்களுக் பிடிச்ச விளையாட்டு எதாவது இருக்கும் நீங்களும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விட்டுறாதிங்க நீங்களும் விளையாடுங்க